நான் வந்து புக்கு படிப்பேன் அந்த புக்கை எடுக்கிறது அந்த புக்கு படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு புக் எடுத்து ஃபர்ஸ்ட் பக்கம் படித்தேன்னா அது படிக்க படிக்கணும்னு தோணிச்சுன்னா அந்த புக்கு படிக்காமல் நான் விட மாட்டேன் ஒரு மணி நேரம் ஆனாலும் சரி ரெண்டு மணி நேரம் ஆனாலும் சரி தூக்கம் வந்தாலும் மூஞ்சு கழுவிட்டுஓட அந்த புக்கு படித்து அது என்னதான் அதில் கருத்து இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிக்கணும் அப்போதான் அந்த புக்கு படிக்கிறது எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் அந்த புக்கை படிக்கிறதுக்கு ஆர்வமாகதான் இருக்கும் படித்து முடிச்சிட்டு அது எனக்கு பிரயோஜனமா இருக்கும் அந்த புக்கை படிக்கிறதுக்கு அந்த புக்கில் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலை அந்தளவுக்கு அதிகமாக படிப்பேன் நேரங்காலம்லாம் பாக்கிறதில்ல படிக்க ஆம் அந்த புக்கை எடுத்தேன்னா அது படித்து முடிச்சிடணும் எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு